நான் சமீபத்தில் வாங்கின ப்ராடக்ட் வந்து ஆலோவேரா ஜெல் மாய்ஸ்ட்ரைசர் வாங்கியிருந்தேன் ஃபேஸ் மாய்ஸ்ட்ரைசர் மாமா எர்த் பிராண்டில் வாங்கியிருந்தேன் அது வந்து ஆஃபரில் தான் வாங்கி இருந்தேன் சீப்பாக தான் இருந்துச்சு பெஸ்ட் பிரைசுலலாம் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அதேமாதிரி அதை அதை நம்ம நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த வெயில் காலத்தில் ஒரு அளவுக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் நம்மளோட தோலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கற மாதிரி இருக்கும் ஒரு அளவுக்கு ரொம்ப வறட்சியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸ்கின் அதுமாதிரி ரொம்ப ஹைட்ரேட்டாகவே வைச்சிருக்கும் அந்த ஆலோவேரா ஜெல்லுன்றது மற்ற கிரீம்வைசாக போகிறத விட இந்தமாதிரி ஆலோவேரா ஜெல் அப்படின்றது ஒரு நேச்சுரலாக இயற்கையான ஒரு இதுவாகவும் இருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு